விளையாட்டை தங்களது தொழிலாக கருதுவது சில பேர் இருக்கிறார்கள் அதில் உடற்பயிற்சி கூடம் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றார்கள் பள்ளிகளில் பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொள்ளுவார்கள் அதில் ஓட்டப்பந்தயம் ஒன்றாகும்